கோவிட்லேருந்து இந்தமாதிரி இப்போ செல்லு வந்து வாங்கிக் கொடுக்குற நிலம ஆயிடுச்சு ஏன்னா ஆன்லைன்ல வந்துடுச்சு அங்கே கிளாஸ் நடத்துகிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க சில பசங்கள் வந்துட்டு செல்லு கொடுத்தா ஆன்லைன் முடிச்சிட்டு இப்போ நோண்டுறதுக்கு ஆர்வம் வந்துடுச்சு நம்மளவா கொடுத்தமாரி அவங்களுக்கு தெரியாத பசங்களுக்கு நம்மளா கொடுத்ததனால அதில் தீமையும் இருக்குது நல்லதும் இருக்குது நம்ம எதாது கொஞ்சம் இதுனால் அம்மா ஆன்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க போய் கிட்ட பார்த்தா நம்ம வரோன்னுட்டு மாத்திடுறாங்க பசங்கள் அந்தளவுக்கு இப்போது முன்னேற்றிருக்காங்கள் பசங்கள்

ஏன்னா ஆன்லைன் க்ளாஸ் இப்போக்கூட ஏதாது ஒன்னுன்னா கூட ஆன்லைன்ல தான் கொஞ்சம் முக்கியமான இதெல்லாம் எங்களுக்கு நடத்துகிறாங்கனு சொல்கிறாங்க அதனால் பேரண்ட்ஸும் நம்பி கொடுக்குறாங்க செல்லு இவங்க இந்தமாதிரி வேலைல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்கள் இப்போ இருக்கிற இது எங்கள் உடு முடியுமோ தெரியாது அந்தளவுக்கு போயிகிட்ருக்குது சில விஷயங்க நம்ப கூடயே இருக்கவும் முடியாது ஏன்னா அம்மாமாருங்கள் கூட இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறனால பார்த்துக்க முடியும் இதே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி ரன் பண்ண பசங்களை மெயின்டென் பண்ண